என் கூட பிறந்தவங்க வந்து ஒரு பேருதான் எனக்கு ஒரு அக்கா இருக்கு எனக்கு அக்கானால் ரொம்பவே பிடிக்கும் எனக்கும் என் அக்காவுக்கும் நிறைய விஷயத்தில் சண்டை வரும் நாங்கள் அதை வந்து விட்டு கொடுத்து ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு இருக்கோம் என் அக்கா வந்து இன்னொரு அம்மா அப்படிங்குற ஸ்தானத்தில் வந்து என்னை வந்து அழகாக நல்லா பார்த்துப்பா என் அக்கா வந்து என்னை ரொம்பவே என் மேல் பாசமாகவே இருக்கும் எனக்கும் என் அக்காவுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னாக்கா ரெண்டு பேர்த்துல யாருனாச்சம் ஒருத்தங்க விட்டு கொடுத்து நாங்கள் வந்து சந்தோசமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்கள் அக்கா வந்து நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஒரு படிப்பு வந்தாலும் சரி எதோ காம்படீஷன் அந்தமாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி என்னை வந்து ஒரு பார்ட்டாக எடுத்து என்னை வந்து பார்த்துப்பா நல்லாவே பார்த்துக்கும் அக்கா என் அக்கா வந்து என் அக்காவோடய பாசம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்தமாதிரி பாசத்தை வந்து யாராலுமே வந்து கொடுக்கவே முடியாது எங்கள் வீட்டில் அம்மா இல்லைனா கூட எங்கக்கா வந்து என்ன ரொம்பவே நல்லாவே பார்த்துப்பா என்னுடைய அக்கா வந்து அக்காவும் படித்துருக்காங்க அதனால் எனக்கும் நிறைய வந்து சொல்லியும் தருவாங்க எனக்கு தெரிஞ்சது தெரியாதது நல்லது கெட்டது எல்லாம் எதுவாக இருந்தாலுமே அம்மா மாதிரி அக்காவும் எடுத்து சொல்லும் என்கிட்ட அதனால அக்காவுடைய பாசமும் கோபமும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னுடைய அக்கா வந்து நிறைய விஷயத்தில் வந்து என்கிட்ட கோபமா கோபப்பட்டிருந்தாலும் கூட நான் அது நல்லதுக்குதானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு நானும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு அமைதியாகவே கேட்டுகிட்டு இருப்பேன் ஏன்னா அதைவந்து நம்மளுக்கு நல்லதுக்காகத்தான் சொல்கிறாங்க அப்படின்றத்துக்காக அதனால வந்து எங்கள் அக்கா வந்து ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் என் அக்கா மாதிரி வேற யாருக்குமே வந்து அக்கா கிடச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவ்வளோ பாசமாக என்னை வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்குற ஒரு விஷயத்துக்காக எனக்கு வந்து அக்கானாவே ரொம்பவே பிடிக்கும் என்னோடய அக்கா மாதிரி வேற யாரச்சும் என்கூட பிறந்து இருந்தாலும் என் அக்கா மாதிரி வந்து யாருக்குமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்பறம் அக்கா வந்து என்னுடைய செக்கண்ட் மதர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவ்வளோதான்